ஹலோ சார் குட் மார்னிங் சார் சார் லிங்கேஷ் ஃபோட்டோகிராஃபிங்களா சார் சார் நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன் ஆமாம் சார் என் பேர் பிரசாந்த் ஆ ஆமாம் சார் என் ஃப்ரெண்ட் என் தங்கச்சிக்கு வந்து வர இருபதாந்தேதி வந்து மேரேஜ் வெச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆல்பம்லாம் கொஞ்சம் எடுக்கணும் அதுக்காக நாங்கள் நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸுலாம் கொஞ்சம் ஆன்லைனில் தேடிட்டு இருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு தான் உங்களை சட்ஜஸ் பண்ணாங்க இந்த மாதிரி லிங்கேஸ் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கும் ஸோ அவங்களுடைய எடிட்டிங்கு ஒர்க்கு ஸோ ஃபோட்டோ எடுக்கிற விதம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சட்ஜஸ் பண்ணாங்க ஸோ நீங்கள் யூடியூப் சேனலும் ரன் பண்ணிவிட்டு இருக்கீங்களா அதுவும் காட்டினாங்க நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸுலாம் எல்லாமே சூப்பராக இருந்தது ஸோ அதுக்காக தான் மேரேஜுக்கு உங்களை இ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்ருக்கேன் ஸோ வர இருபதாந்தேதி ஓகே சார் அப்படிங்களாங்க ஓகே சார் கம்மிங் கம்மிங் டுவெண்டித் வந்து மேரேஜ் அப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படிங்களா சரி சார் ஓகே சார் எனக்கு மொத்தம் மூணு நாள் இது ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ மேரேஜுக்கு முன்னால் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வெட்டிங் ஃபோட்டோ சூட்ஸ் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ சூட்ஸ் ஃபோட்டோ சூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்கணும் ஸோ உங்களோடய இந்த இதுக்கு என்ன லிஸ்ட்அவுட் இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஓகே சார் ஓகே சரிங்க ஓகே

ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே

ஓகே சார் ஓகே

ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் உங்கள் ஆல்பம்ல இதுக்கு முன்னால் பண்ணியிருப்பீங்கல்ல ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ சூட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது வாட்ஸப்பில் வீடியோஸுலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி ஆடர கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஸோ அதான் சார் ஆ ஆமாம் சார் இதான் என்னோடய வாட்ஸப் நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி ஆடர கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்